இப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனா குழந்தைங்கள் கையில் நிறைய திரை இருக்குது அதாவது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு டேபுலாம் கொடுத்து பழக்கிட்டாங்க அதாவது எதுக்குன்னா எந்த சாக்குன்னா சாப்பாடு ஊட்டுற ஊட்ட வைக்கின்ற சாக்கு அழுகாமல் பார்த்துக்கறக்கான சாக்குங்கிறாங்க அந்த அந்த சாக்குனால் இது வீடியோஸு அதாவது குழந்தைங்க பார்க்கற மாதிரி ஈர்க் குழந்தைங்கள ஈர்க்கிற மாதிரி பொம்மை வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டிடுறாங்க அது காட்டுறனால் குழந்தைங்க என்ன ஆகிறாங்கன்னா அது சாந்தமாகிறாங்க தான் கரெக்டு தான் ஆனாலும் அந்த வீடியோ திரையை பார்க்குறக்கான அந்த உணர்வு வந்து அடிமை ஆயிடுறாங்க நீங்களே அது ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்னாலும் நீங்கள் அது ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் திரையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு குழந் குழந்தனா அந்த குழந்தைக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி பாருங்க உடனே அது கோவப்படும் இல்லைனா அழுக ஆரம்பிச்சிடும் எது எதுனாலனா அது வந்து அது கூட வந்து அடி அடிமை ஆயிடுது இது ம இது மட்டும் இல்லாமல் அது அவங்க அந்த குழந்தைங்களோட மனசில் வந்து சோம்பேறித்தனோங்கிற ஒன்று ஒரு ஒன்று வந்து இதாகிருது நாங்களாம் பார்த்திங்கன்னா அப்போ நாங்கள் இருந்த இருந்த நாங்கள் எங்கள் காலத்தில் ஃபோன் அவ்வளோக்கா இல்லை எனக்கு லேட்ராக தான் கிடச்சிச்சி ஃபோனுலாம் அதை பற்றிலாம் தெரிஞ்சிச்சு நான் வந்து டெய்லியும் வெளியே ஓடி ஆடி விளயாட்றது அதில் தான் இருந்தேன் இப்போ இருக்கற பசங்கள்லாம் வெளியேலாம் பார்க்கவே முடியிறதில்லை ஏன்னா வீட்டிலே ஃபோனு ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ஆகி ஆகிட்றாங்க அடிக்ட் ஆகிட்றாங்க ஆன்லைன் கேம்ஸுன்னு பார்த்திங்கனா உள்ளே மூழ்கிடுறாங்க அதனால பார்த்திங்கனா சோம்பேறித்தனங்கிறது பெ பெரியவங்க ஆனால் கூட அவங்களுக்கு அதோடய சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்கிது ஆக்ட்டிவாக இருக்கிறதுனா என்னன்னு ஒரு புரிய மாட்டேங்கிது சோம்பேறித்தனத்திலே ஊறிட்டுறாங்க எல்லோரும் இது தவிர்க்கிறக்கு என்ன பண்ணலான்னா சைக்காலஜிஸ்ட் நிறைய டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பீரியாட்ரிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்ணில் க திரையே காணக்கூடாதுனு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்கனா அஞ்சு வயதிலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கற குழந்தைங்கள்ட்ட ஃபோனை அதாவது திரையில் இருக்கிற கொடுக்குலாம் கொடுத்த கொடுத்தாலும் அது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மீறாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மீறாமல் அது நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டோனா அவங்களும் அதுக்கு பழகிடுவாங்க வெளி உலகத்தையும் அவங்க தெரிஞ்சிப்பாங்க நல்ல ஓடி ஆடி விளயாண்டு அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க